சார் லக்ஷ்மி ஃபோர்ட் ஷோரூம்மா சார் நான் ஒரு கார் எடுக்கலாம்ருக்கேன் சார் காரு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் எந்த வேகத்தடையில் ஏறி இறங்குனாலும் நல்லா நல்லா இருக்கணும் சார் அது ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் உள்ளே தெரியாதா சார் ஆ அவ்வளோ தானா சார் இது எல்லாம் அதோட இது ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார்

சார் ஒரு நாற்பதாயிரம் அறுபதாயிரத்துல அது இஎம்ஐயில பண்ணலாமா சார்

ஃபை லேக்ஸ் வருமா சார் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் அந்த பேஸ் எவ்வளோ சார் இருக்கும் த்ரீ ஃபீட் இருக்குமா ஆ ஆ ஓகே சார் ரிவேர்ஸ் எடுக்கனா எடுத்துக்கலாம்ல சார் பேக் கேமரா பார்த்து ஆ ஓகே ஆ ஓகே சார் நான் வந்து கார் எடுத்துக்குறேன் சார் இஎம்ஐயில கட் பண்ணுற மாதிரி இஎம்ஐயில கட்டுற மாதிரி யூஸ் பண்ணலான்னு மை வேணாம் சார் இன்ஸ் இ ஆ ஓகே சார் இன்ஷுரன்ஸ் இதெல்லாம் பார்த்து பண்ணிடல்லாம் ஆ ஓகே சார் ம் தேங்க் யூ